இப்ப தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறையா கோவில்கள் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்மர் கோயில் இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது அப்புறம் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் அறப்பளீ அறப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்குது இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்குது அப்புறம் என்ன சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது அப்புறம் னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்குது முருகன் கோயில் மாரியம்மன் கோவில் ஈஷா ஈஸ்வரன் கோவில் இருக்குது நூ ஆயிரத்தி எட்டு சிவன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தப் பக்கம் எடுத்தோம்ன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஐயப்பன் ரொம்ப ஃபேமஸு ஐயப்பன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் கன்னியாகுமரில நிறையா கோவில்கள் இருக்குது அப்புறம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்குது காசி ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கோவில்கள் இருக்குது அப்புறம் பழனில முருகன் கோயில் இருக்குது பழனில முருகன் கோவில்னா ரொம்ப ஃபேமஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திருத்தணியில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் முருகன் கோவில் இருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கீரம்பூரில் எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்குது நிறையா கோவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓம்சக்தி கோவில் ரொம்ப பேமஸு அங்கே நிறையா கோவில்கள் இருக்குது அதுக்கப்புறம் சேலத்தில் அங்கே நிறைய கோவில் இருக்குது அப்புறம் இங்கே நாமக்கல்லேயே ஏகப்பட்ட கோவில் சாய்பாபா கோவில் இருக்குது பெரியசாமி கோவில் இருக்குது நிறைய பேமஸான கோவில்கள் நிறைய இருக்குது ஏகப்பட்ட கோவில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேலூரில் வேலூரில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பெரிய பெரிய சிவன் கோவில் இருக்குது சிவன் கோயில் அந்தப் பக்கம் பார்த்தா வேலூரில் ஒரு முருகன் கோவில் இருக்குது தத்தகிரி முருகன் கோயில் கரூரில் முருகன் கோவில் இருக்குது அப்புறம் வேலூரில் மாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் மாரியம்மன் கோயில் அங்கே நல்லா சரியான விசேஷமா இருக்கும் சரியான ஃபேமஸாக இருக்கும் அப்புறம் திருச்செங்கோட்டில் வந்து சிவன் கோவில் மேலே மலையில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது ஏகப்பட்ட கோவில் நம்ம எல்லா இடத்துலையும் கோவில்கள் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது